நான் முதன்முதலாக வா வாங் வாங்கிய கேமரா கேனன் கேமராவாகும் அது மிகவும் உபயோகமாகவும் மிகவும் அத்யாவசிமானதாகவும் ஒன்று என்பதை நான் உணர்ந்துக் கொண்டேன் வெளியிடங்களுக்கு செல்லும்போதும் டூர் போன்றவுட வெளியிடங்களுக்கு செல்லும்போதும் நன்றாக கு குழந்தைகளுடனும் மற்ற உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடனும் நன்றாக பேச படம் எடுத்துப் பிடித்து மகிழ மகிழ முடிந்தது அது விலை சற்றுக் கூடுதலாக இருந்தாலும் அது நல்லா நன்றாக வேலை வே வேலை செய்கிறது நன்றாக ஒர்க் பண்ணுகிறது என்று நான் கூற விரும்புகிறேன் நான் மற் மற்றபடி வீடியோ எடுக்க வீடியோ வீடியோ எடுப்பது போன்ற இதுகளி இதுகளிலும் அதில் ஈடு ஈடுபடுகிறோம் படுகிறேன் மிகவும் நன்றாக இருக்கின்றது